ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள்

ஆ இருக்கு இருக்கு சார் அவைலபிள்ளாகதான் இருக்கு சார் எல்லாமே இருக்கு சார் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் லாலிபப் ஆ சிக்கன் ஃபிரை எல்லா நான்வெஜ் ஐட்டமும் இருக்கு சார் இறால் பிரியாணி இறால் ஃபிரை கிரேவி செட்டிநாடு கிரேவி எல்லாமே இருக்கு சார் ஆ ஒரு இப்போ நண்டு நண்டு ஃபிரை மட்டும் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் சார் அது உங்களுக்கு டோட்டலாக பாத்திங்கன்னா ஒரு பைவ் ஹண்ட்ரட்குள்ளே வரும் சார் ஆ எந்த ஏரியா சார் இப்போ நாலு கிலோ மீட்டர் குள்ளே நாங்கள் வந்து சர்வீஸ் அவைலபுள்ளாக இருந்தால் பண்ணிவிடுவோம் சார் சரி சார் அதன் சார் நாலு கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ் சார் அதற்கப்புறம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு டெலிவரி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்

இன்னும் ஒரு ஆஃப்னவரில் வந்துவிடும் சார் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆஃப்னவரில் வந்துவிடும் ஆ ஓகே சார் இதற்கு நீங்கள் அமௌன்ட் வந்து ஜிபேவில அனுப்புறிங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா கொடுக்குறீங்ளா சார் ஆ ஓகே சார் அப்போ நீங்கள் எனக்கு உங்களோட கிலோ மீட்டர்ஸ்ஸு உங்களோட அட்ரஸ்ஸை சென்ட் பண்ணுங்கள் இல்லைனா கரெண்ட் லொகேஷனை அனுப்புங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு டெலிவரி சார்ஜ்ஜி பில்லும் சேர்த்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுறன் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்